ஹலோ டிரைவருங்களா தம்பி வ வண்டியை ஆட்ரு வண்டி இப்போ புக் பண்ணிணது இன்னொரு டைம் சொன்ன டைம் வந்து ஐந்து அரை ம ஐந்து அரை மணிக்கு வந்திருக்கணும் ஆறு அரை மணிக்கு முகூர்த்தம் ஏங்க இப்பவே டைம் ஆறு மணி ஆயிருச்சு நான் இப்போ எத்தனை மணிக்கு போகிறது நீ நீங்கள் வந்து இப்போ எங்கே இருக்கீங்கள் அப்படியா வண்டி வண்டி வந்து வேண்டாம்பா நான் கேன்செல் பண்ணிவிட்டேன் வண்டியை நீங்கள் அப்படியே திருப்பி கொண்டு போயிருங்கள் இல்லை இல்லை பரவாயில்லை பரவாயில்லைங்க நான் வேற வண்டி ஆட்ரு போட்டு வண்டி வேறு வண்டி வர சொல்லிவிட்டேன் நான் கிளம்பிட்டேன் நீங்கள் வந்து வண்டியை வந்து தி திருப்பி கொண்டு போயிருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு எனக்கு அட்வான்ஸு பணத்தை மட்டும் திருப்பி கொடுத்துருங்கப்பா நான் சொன்ன டைமுக்கு வண்டி வரல இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை பரவாயில்லைப்பா பரவாயில்லைப்பா வண்டி வேண்டாம் எனக்கு வண்டி வேண்டாம் நீங்கள் திரும்பி கொண்டு போயிருங்கள்